ஹலோ சார் வணக்கம் சார் ஆ சார் நான் சிவகங்கைலேருந்து பேசுகிறேன் நம்ம சிவகங்கையில் இப்போ புதுசாக ஒரு சில்க்ஸ் சென்ட்ரு ஆரமிக்கிறோம் ஜவுளி கடை ஓரளவுக்கு பெருசாகதான் ஆரமிக்கிறோம் அதுதான் உங்க கார்மெண்ட்ஸ்லேருந்து மெட்டீரியல்ஸ் வாங்கலாம்ன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்குறோம் ஆ ஆமாம் ஆமாம் இப்போ வந்து நம்ம வந்து கிட்ஸு உமன்ஸு பாய் இது ஜென்ஸு எல்லாேருக்குமே வைக்கிறோம் அதுதான் அப்புறம் உங்க நண்பர் சொன்னாப்புலே இது மாதிரி நீங்கள் இந்த கார்மெண்ட்ஸ் போங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சீப்பாகவும் கிடைக்கும் குவாலிட்டியாகவும் கிடைக்குன்னு சொன்னாப்புலே அவர் தான் நம்பர் கூட கொடுத்து காண்டக்ட் பண்ண சொன்னாப்புலே ஆ வேணும் சார் ஆ வேணும் சார் வேணும் சரி ம் சரிங்க சரிங்க சார் இல்லை இல்லை நாம் லாட்டாகதான் வாங்க போகிறோம் லாட் லாட்டா்த்தான் வாங்க போகிறோம் கொஞ்சம் மார்ஜின் வைச்சே கொடுங்க விலை வந்து கொஞ்சம் நல்லா மார்ஜின் பண்ணியே கொடுங்க ஆமாம் ஆமாம் ஆமாம்

ஆமாம் இப்போ நான் இப்போ நம்ம வைக்க போவது வந்து நல்ல ரிமோட் ஏரியாவில் தான் வைக்கிறோம் ஆமாம் எல்லாமே நல்லா ரூரல் ஏரியா நாங்கயெல்லாம் வில்லேஜ் இருந்து தான் நிறையா வருவாங்க அவங்க கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சீப்பாகதான் எதிர்பார்ப்பாங்க ஆமாம் நம்ம ரேட்டு சீப்பாக கொடுக்குறமேன்ட்டு மெட்டீரியலும் நம்ம நல்ல மெட்டீரியலாக கொடுக்காம இருக்க முடியாது ஓ அதனால தான் இப்போது ஃப்ரெண்டு கிட்டே கேட்டால் ஆ ஓகே ஓகே ஆ ஆ ஆ சரி சரி சரிங்க சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங் சரிங்